தமிழ் மொழியே சிறந்த மொழி தமிழ் மொழியை இந்த காலத்தில் ஆங்கிலம் உருது ஹிந்தி பல பல பிறப்பட்ட மொழிகளை பேசி தமிழ் வந்து தள்ளப்பற்றுக்குது அப்படி இருக்கிற கட்டத்தில் நான் படிக்கிற காலத்தில் தமிழ் தான் மெயினாக எடுத்துப்பாங்க தமிழால் தான் பேசுவாங்க வந்து ஆங்கிலம் நடத்துகிற வாத்தியார் தமிழ் தான் அப்போ பேசுவார் இப்போ வந்து இங்கிலீஷ் வார்த்தையும் சேர்த்துக்குறாங்க ஹிந்தி வார்த்தையும் எடுத்துக்கிறாங்க உருது மராட்டி இப்படி பல மொழிகளை எடுத்து தமிழ் மொழிக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு திரும்பி தமிழ் மொழி மரியாதை ஏற்படுத்தனு சொன்னாக்கா அது ஒரு காலக்கட்டத்தில் மரியாதை வளர்த்துகுனுன்னா தமிழ் மொழியில் சிறப்பான மொழியாக இவங்க எடுத்துக்கணும் அப்படி இல்லனா திரும்பி ஹிந்தி மொழி ஆங்கிலம் இது மாதிரி மொழியைத்தான் பேசிட்டுருக்கலாம் பேசிட்டுருக்க காலத்தில் தமிழ் மொழிக்கு வந்து தாக்கயெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சி திரும்பி திரும்பி ஹிந்தி மொழி ஹிந்தி அப்றம் இது ஆங்கிலம் இதுமாரி மொழிகளை தான் பேசுகிறாங்க அதனால தமிழ் மொழி வளர்ச்சி அடையறதுக்கு தமிழ் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி தமிழ் மொழியை வளர்க்கணும்